முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்ரெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்திரெண்டு இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரம் பதிமூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு